ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் எங்கள் ஹோட்டலில் வந்து ஃபேமஸ் ஃபுட் எதுன்னா மஷ்ரூம் பிரியாணி சார் வாழைப்பூ வடை திணையரிசி பாயாசம் மிளகு ரசம் இதான் சார் எங்கள் ஹோட்டலில் ஃபேமஸ் ஆ ஓகே சார் நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் வருவீங்க ஓகே சார் நாளைக்கு வாங்க சார் நான் ரெடி பண்ணி வச்சுடுறேன் உங்களுக்கு ஆ அதெல்லாம் எல்லாம் சேஃப்டியாக இருக்கும் சார் எந்தவித பிரச்சனையும் இல்லை எல்லாமே ஹைஜீனிக் தான் ம் ம் ஓ ஆமாம் சார் ஆமாம் சார் எங்கள் ஃபுட்டெல்லாம் ஹைஜீனிக்காக தான் இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எங்கள் ஹோட்டலில் ஓகே சார் ஆ ஒரு ஆளுக்கு நானூறு ரூவா வரும் சார் ஆ ஃபோர் தௌசண்ட் வரும் சார் ஆ ஆ ஃபோர் தௌசண்ட் வருது அதில் என்ன சார் டிஸ்கவுண்ட் பண்ணுறது வேணுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் சார் அதுக்கு மேல் எதுவும் பண்ண முடியாது ம் ஓ ஓகே சார் உங்களுக்கு அது மட்டும் தான் வேணுமா இல்லை மீல்ஸ் எதுன்னா கூட ஓகே சார் நம்மிடம் மோர் தயிர் கூட்டு ஃபுல் மீல்ஸும் இருக்கு சார் ஓ ஓகே சார் ஓகே சார் அப்போ நீங்கள் நாளைக்கு மதியானமாக சொல்லுங்கள் சார் ஓகே சார் நாளைக்கு மத்தியானம் கரெக்ட்டாக த்ரீ ஓ க்ளாக் வந்து விடுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வரது டைமிங் ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்